ஹலோ சொல்லுங்க ஆமாங்க சொல்லுங்க என்ன வேணும் சரிங்க சரிங்க ஓகேங்க ஆ இருக்குதுங்க நெக்லஸ்லேயே வந்துட்டு நீங்கள் செட்டாக எடுக்கலாம்னு பார்க்குறீங்களா இல்லை ச நெக்லஸ்னால் நெக்லஸ் மட்டும் எடுக்கணும் நினைக்கிறிங்களா நெக்லஸ் செட்டில் பார்த்தீங்கனா இப்போது ஒரு மாடல் வந்து கம்மலும் சேர்ந்து வரும் நெக்லஸ் கூட அப்புறம் நெற்றிச்சுட்டியும் சேர்ந்து வரும் ஆ மூணு பவுனுக்கு நெக்லஸும் கம்மலெலாம் இருக்குதுங்க ஆ ஆமாங்க அது எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் தான் ஆமாங்க இப்போ எங்களோடய இன்ஸ்டாக்ராம் பேஜ்ஜில்க்கூட நாங்கள் நிறையா வீடியோஸெலாம் போட்டிருப்போம் நீங்கள் வேணால் போய் விசிட் பண்ணிப் பாருங்க இப்போ வந்துட்டு கம் எப்படி இருக்குதுன்னா பெரிய பெரிய நகையெல்லாம் நாங்கள் வந்துட்டு கம்மி பவுனுக்கு சொல்லியிருப்போம் அதெலாம் பார்த்துருக்கீங்களா ம் ஆமாங்க அதெலாம் இருக்குது இப்போ வந்துட்டு எப்படின் பார்த்தீங்கனா நாங்கள் வந்துட்டு வெயிட்லெஸ்ஸாக செய்வோங்க ஆனால் அதெல்லாம் ஒரிஜினல் தான் நைன் ஒன் சிக்ஸ் தான் வெயிட்லெஸ்ஸாக இருக்கங்காட்டிக்கு நம்ம வந்துட்டு மூணு பவுனில் வந்துட்டு யா எந்த கடையிலேயுமே வந்து நெக்லஸும் கம்மலும் வந்து ஒன்றா தரமாட்டாங்க ஆனால் எங்கள் கடையில் வந்து தருவோம் அது தான் எங்கள் கடையோடய ஸ்பெஷலுங்க ம் வேறு எல்லாமே ஆ வேறு எல்லாமே இருக்குதுங்க ஆரம் கொடி நார்மலாக போடுகிற செயினு வளையல் ப்ரேஸ்லெட்டு கம்மல் அந்த மாதிரி நீங்கள் என்ன ஐட்டம் வேணுனாலும் எல்லாமே இருக்குது இதில் உங்களுக்கு வெயிட்டாக தான் வேணுனாலும் வெயிட்டாகவும் இருக்குது வெயிட்லெஸ்ஸாக வேணும் அப்படினாலும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது டைமிங் பார்த்துட்டிங்கனா காலையில் ஒன்பது மணிக்கு இர் ஓபன் பண்ணுவோம் ஈவினிங் வந்து ஒரு ஆறு ஆறு கூட இல்லை ஒரு எட்டு மணி வரைக்கும் வெச்சுருப்போங்க எட்டு மணிக்கு க்ளோஸாகிரும் சண்டே மட்டும் ஆறு மணிக்கே க்ளோஸாகிரும் இப்போத்து பவுன் எல்லாம் கடையிலும் என்ன ரேட் வருதோ ரேட்டெல்லாம் அதே தாங்க ஆனால் எங்கள் கடையில் வந்துட்டு செய்கூலி சேதாரம் மட்டும் இல்லை ஆமாங்க அது ஃப்ரீ அதுக்கு பதிலாக நாங்கள் வந்து சர்வீஸ் சார்ஜின்னு சொல்லிட்டு வாங்கிகிட்ருக்கோம் அது மட்டும் தரணும் ஒரு பவுனுக்கு வந்துட்டு நாங்கள் ஒரு நாலு ருபா வாங்குவோம் சர்வீஸ் சார்ஜு மட்டும் ம் சரிங்க வாங்க இப்போ நீங்கள் வந்து நான் எப்பயுமே போடுகிறதுக்கு கேட்குறீங்களா இல்லை எங்கேயாச்சி போனால் வந்தால் மட்டும் போடுகிற மாதிரி கேட்கிறீங்களா அப்படினால் நீங்கள் வந்துட்டு நாங்கள் சொன்ன மாதிரி வெயிட்லெஸ்ஸில் சொன்னோம்மில்லே அந்த மாதிரியே நீங்கள் எடுத்துக்லாம் அந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸாக எடுக்கிறதுல என்ன ஆகுனால் நீங்கள் இன்றைக்கு கொஞ்சம் காசு இருந்துச்சுனா எக்ஸ்ட்டாகவே இன்னும் ரெண்டு மூணு பவுன் சேர்த்து எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் எப்பயுமே ரெகுலர் யூஸாக போடணும் அப்படின்னால் நம்ம வெயிட்டாக தான் எடுத்தாகணும் ஏன்னால் வெயிட்லெஸ்ஸாக போட்டோம்னால் சீக்கிரமா பிஞ்சு போகும் இது எல்லாமே நாங்கள் முன்கூட்டியே சொல்லிடுவோம் அதனால என்ன பிரச்சின வரும் அப்படிங்கறதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எது ஓகேவோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க சரி ஓகேங்க ஓகேங்க தேங்க் யூ